மற்ற பிரபஞ்சத்தில் மனிதர்கள் வாழ்கின்றதான சூழ்நிலைகள் அங்கே இருக்குதா என்னன்னே தெரியலை ஏன்னா இதை பற்றி ஆராய்ச்சி இப்போ தான் நடந்துக்கிட்டிருக்கு பூமியில் உள்ளவங்க இப்போ தான் புதன் கிரகத்துக்கு செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாத்துக்குமே நிலவுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தான் விண்வெளிக்கு எல்லாத்துக்குமே ராக்கெட் அனுப்பிச்சிட்டு ஆராய்ச்சி நடத்திகிட்டுருக்காங்க அங்கே தண்ணி காற்று எல்லாமே இருக்குதா என்னன்னு இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னா அங்கே எல்லாம் எல்லாம் சான்ச்சஸ் இருந்ததுன்னா அங்கே போய்ட்டு மனிதர்கள் வாழ்கிற ஏற்ற சூழ்நிலைகள் இருக்குதா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க சப்போஸ் அங்கே இல்லைன்னா அதை கை விட்டுருவாங்க இங்கே பூமியில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது நடக்குறதுக்கு பாதை குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுல இருந்து உணவு தானியங்கள் எல்லாமே இந்த பூமியில் மட்டுந்தான் இது கிடச்சிட்டுருக்கு மற்ற பிரபஞ்சத்தில் இதெலாம் இல்லைனுதான் எனக்கு தோணுது ஏன்னா ஆராய்ச்சி இன்னும் போய்ட்டு தான் இருக்குது ராக்கெட் அனுப்பிச்சிவிட்டு தான் இருக்காங்க எல்லா நாட்டில் இருந்தும் மனிதர்கள் ஏற்ற வாழ கூடிய உயிரினங்கள் இருக்குதா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இதெல்லாம் கிடைக்கிதா என்னன்னு அவங்களுக்கே தெரியாது இதெலாம் ஒன் பை ஒன்னா ஆராய்ச்சி முடிஞ்சு இது பண்ணால் அவங்களே ரெடி பண்ணி சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கே தெரியும் ஏன்னா இந்த பூமியில் எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கான எல்லா ஆதாரங்களுமே இங்கே இருக்குது நிலம் நீர் காற்று சுவாசிக்கான மூச்சிக்கான எல்லா காற்றுமே இங்கே தான் இருக்குது